வணக்கங்க ஆ உங்கள் நம்பரு தெரிஞ்சவங்க கொடுத்துருந்தாங்க அதுக்குத் தாங்க நம்ம நான் வந்து பூ டெக்கரேஷன்னு பண்ணுறவங்க மண்டபத்திலைங்க எனக்கு ஆர்டருக்கு பூ வேணுங்களா அதுக்குத் தான் சரி கால் பண்ணியிருந்தேங்க ஆமாங்க எனக்கு வந்துங்க வர்ற மூணாந்தேதி பூ தேவைப்படுதுங்க அதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆ ஆர்டர் சொல்கிறேன் எழுதிக்கிறீங்களா இப்போ வீட்டு பங்க்ஷன் வந்து மேரேஜுங்க பங்க்ஷன் வந்து மேரேஜுங்க மேரேஜுக்கு பூ வந்து பார்த்தீங்கன்னா ஆ நான் தனி லிஸ்ட்டு சொல்லிடறங்க அது முடிஞ்சதுக்கப்புறோம் டெக்கரேஷனுக்கு பூ பூ சொல்றேங்க அது தனியாக நீங்கள் எழுதிக்கங்க சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட்டு மே இது பெண் அலங்காரத்துக்கு சொல்லிடட்டுங்களா ஆ மல்லி வந்து அஞ்சு கிலோங்க ஆமாம் மல்லிகைப்பூ வந்து அஞ்சு மல்லிகை அஞ்சு கிலோங்க ஆ பன்னீர் ரோஸ் வந்து அஞ்சு கிலோங்க ஆமாங்க அதுக்கப்புறோம் பார்த்தீங்கனா நார்மல் இந்த ரோஜாப்பூ இதெல்லாம் இருக்குதில்லங்க எல்லோ ரெட்டு ஒயிட்டு இந்த மாதிரி அது கலந்து பார்த்துட்டீங்கன்னா அது ஒரு ஐம்பது பூ இருக்கிற மாதிரிங்க ஆமாங்க ஆமாங்க அதுங்க அது போக ஜாதி மல்லி இருந்ததுன்னா அது ஒரு ரெண்டு கிலோங்க ஆமாங்க இது வந்து கல்யாணப் பெண்ணு அலங்காரத்துக்குங்க ஆமாங்க ஆமாங்க இப்போ வந்து டெக்கரேஷனுக்கு சொல்லட்டுங்களா டெக்கரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேலியா பூ வந்து ஏழு கிலோங்க டேலியா டேலியா ஆமாம் டேலியா பூ ஏழு கிலோங்க ஏழுங்க ஆமாங்க அப்புறோம் வந்து பார்த்துட்டீங்கன்னா தாமரைப் பூ ஒரு அஞ்சு கிலோங்க ஆமாங்க இந்த பின்னாடி வெற்றிலை வைச்சு டெக்கரேஷன் பண்ணுவாங்க பார்த்திங்களாங்க வெற்றிலை வெத் வெத்தலைன்னு சொல்லுவாங்க ஆ வெத் வெற்றிலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏழு கிலோங்க நீங்க ஏழு கிலோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐந்நூறு பீஸ் பக்கம் வந்துடுங்க ஆமாங்க அது அது ஒரு ஏழு கிலோ போட்டுக்கோங்க ஆ காகிதப்பூ ஒ ஒரு அஞ்சு கிலோங்க ஆமாங்க அப்புறோம் சாமந்திப்பூ ஒரு அஞ்சு கிலோங்க ஆமாங்க ஆ பால்சம் பூன்னு இருக்குதுங்க அது இருக்குதுங்களா சரி நீங்க எழுதிக்கோங்க அது கிடைக்கறது கொஞ்சம் ரேர் தான் கெடைச்சிதுன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க பால்சம் பூ வந்து ஒரு ரெண்டு கிலோங்க பால்சம் ஆ அடுத்து சாமந்தி வந்து ஒரு அஞ்சு கிலோங்க ஆ சூரிய காந்தி ஒரு அஞ்சு கிலோங்க ஆமாங்க இது மொத்தமா எனக்கு வந்து ரெண்டாந்தேதி ஒரு மதியம் வர்ற மாதிரி இருந்துட்டா எனக்கு கரெக்டாக இருக்குங்க மூணாந்தேதி காலையில் ஃபங்க்ஷனு ஆமாங்க ஆ எப்படிங்க வண்டி நீங்களே அனுப்ச்சுருவீங்களா

ஓகேங்க ஆமாங்க ஆ நான் ஜிபே பண்ணிடறேங்க இந்த நம்பர் தானேங்க

ஆ ஓகேங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதுவும் போட்டுருங்க இருந்தால் போட்டுருங்க நாங்கள் வந்து அப் சரிங்க ஓகேங்க நீங்கள் அது கொட்டேஷன் மட்டும் போட்டு விடுங்க போட்டு விட்டீங்கன்னா நான் எனக்கு ஓகே ஓகேன்னால் நான் உங்களுக்கு இப்போ ஜிபே நம்பர் போட்டு விட்டுருங்க நான் ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு செண்ட் பண்ணிடறேன் எனக்கு ரெண்டாம்தேதி பூ வந்து ஃப்ரெஸ்ஸாக இருக்கணுங்க ஆமாங்க ஓகேங்க ஆமாங்க ஆ டைமிங் முக்கியம்க்கா எனக்கு டைமிங் முக்கியம் ஆமாம் இந்த ஒரு வாட்டி நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டீங்கன்னா அதுக்கப்புறோம் ரெகுலராக நான் உங்களையே கூப்பிட ஆரமிச்சுடுவேன் ஆ சரிங்க ஆட்டோ சார்ஜஸ்ஸை சொல்லிடுங்க அதையும் தனியாக எனக்கு ஒரு பில்லு போட்டு கொடுத்துருங்க ஆ ஓகேங்க சரிங்க இது கணக்கெலாம் லிஸ்ட்டு எழு எழுதுக்கிட்டீங்கள்லை ஆ ஓகேங்க ஓகேங்க சரி ஆமாம் ஆ ஓகேங்க ஓகேங்க ஆ போட்டு விடுங்க நான் ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஜிபேயில் ஒரு அமௌண்ட்டு செண்ட் பண்ணிடறேங்க ஆ ஓகே ஓகேங்க ம்